நான் சபிதா யெஸ் நான் சபிதா பேசுகிறன் உங்கள் கிட்ட எல்லா டேப்லெட்ஸும் அவைலபிளாக இருக்குங்களா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இப்போ திருமாவளவன் டாக்டர் தெரியும் இல்லைங்களா அவர் கிட்ட தான் நாங்கள் வாங்கிருக்கோம் டேப்லெட் இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்கு எங்கள் வீட்டில் மாமியார்க்கு ஸோ அதனால் நாங்கள் மாத்திரை வாங்கிருக்கோ உங்களுக்கு வாட்ஸப்பபில சென்ட் பண்ணால் ஓகேங்ளா

அவங்களுக்கு வந்து அறுபது வயசு ஆகுது ஆமாம் பெயின் கில்லர் வித் கேல்ஷியம் வேணும் ஆமாம் ஆமாம் நீங்கள் டயட்லோஃபினாக்கு டயட்லோஃபினாக்கு இருக்குங்ளா அது கொடுத்துருங்க ஆக்டோஃபினாக்கு வேணா டயட்லோஃபினாக்கு இருக்குறா மாரி டேப்லேட்ஸ் கொடுங்க உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் நான் அமிச்சுட்ரென் அதில் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பெயின் கில்லரும் பிளஸ் கேல்ஷியம் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டா போதும் இப்போ உங்குளுக்கு கேஷ் எப்படி நான் பே பண்ணுறதுங்க ஓகே இப்போ எவ்வளோ நேரத்தில் எங்களுக்கு மெடிசன் ரிஸீவ் ஆகுங்க

விழுப்புரம்ல வீடு வந்து வடக்கு தெரு இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்கு ஆமாம் ஆமாம் இப்போ இதில் எதாவது ஆஃபர்ஸ் இருக்குங்களா இப்போ நாங்கள் பல்க்காக மந்த்திலி மந்த்திலி வாங்கும் போது எதாவது ஆஃபர்ஸ் எதாவது கொடுப்பிங்ளா

ஓகே ஓகே ஓகே ஓகே ஷோர் ஷோர் நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸாப்பில சென்ட் பண்ணுற நீங்கள் எனக்கு கொஞ்சம் சீக்கரமாக அனுப்புறா மாதிரி பாருங்கள்

ஓகே ஓகேங்க யா தேங்க் யூ